இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்பிஜி கேஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்போல்லாம் விறகடுப்பு யூஸ் பண்ணிட்ருந்தோம் அப்போ விறகடுப்பு யூஸ் யூஸ் பண்ணுறப்ப என்ன பலனாக இருந்துச்சு அப்படின்னாக்கா உடம்புலாம் நல்லா ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்போ எந்த சீக்குமே வந்ததே கிடையாது ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க எல்லோரும் அப்படியே கேஸுக்கு மாறிட்டதுனால் சரியான சம சாப்பாடாக இருக்கற மாட்டேங்கிது முன்னாடி ச முன்னாடி இருந்த சாப்பாடு மாதிரி இப்போ டேஸ்ட்டும் கிடைக்க மாட்டேங்கிது நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்கிறதில்ல ஏன் அப்படினாக்கா அதில் இருக்கிற எல்லா வாயுமே என்ன ஆகுன்னா வெளியாயிடும் அதனால் நமக்கு ஆரோக்கியமாக இருந்தது உடம்பு எல்லாமே அப்போ என்ன பண்ணும் முன்னாடியே விறகலாம் வச்சு சமைக்கிறப்ப மழை மழை பேஞ்சுச்சினாலோ நம்ம ச யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் அப்போ வந்துட்டு நம்ம சிரமப்பட்டாலும் ஆனால் விறகடுப்புல சமைச்சோன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு எல்லாமே சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா கெட்டே போகாது ஆனால் இப்போ கேஸ் அடுப்பில் சமைக்கிறது வந்து சீக்கிரமே கெட்டுப் போயிருது தண்ணி விட்டுருது அதனால் தான் விறகடுப்பு வந்து பயன்படுத்துகிறது வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் சீக்கிரம் வந்துட்டு சாப்பாடு வந்து கெட்டும் போகாமல் இருக்கும் இப்போ விறகு வந்து எப்படிலாம் பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா முன்னாடியே மழை பெய்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுன்னா வீட்டுக்குள்ளாற விறகுலாம் எடுத்து பாதுகாப்பாக வச்சுருந்தோம்னா நமக்கு எந்த நாளுமே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சப்போஸ் மழை பேஞ்சுச்சுன்னாக்கா நம்மளால போயிட்டு அந்த நேரத்தில் என்ன பண்ண முடியாது விறகடுப்ப ஒன்றுமே பண்ண முடியாது அடுப்பு நனைஞ்சுரும் இல்லையா அப்போ அடுப்பு நனைஞ்சுருச்சுன்னா விறகு எடுத்து நம்ம பற்ற வைக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் அது வந்துட்டு அடுப்பு வந்து ஈரமாக இருக்கிறதுனால ஈஸியாக நமக்கு சமைக்கவும் முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் தான் அதுக்கு ஒரு மாற்று முறையாக வந்துட்டு இப்போ எல்லோரும் எல்பிஜி கேஸை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்போல்லாம் வந்து பெண்கள் அடுப்பை எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பற்ற வச்சு அதில் தான் சமைப்பாங்க ஆனால் இப்போ வந்து பெண்கள் எல்லாமே அடுப்பை வந்து பயன்படுத்துணுன்னாலே ரொம்ப கஷ்டப்பட்டுறாங்க ரொம்ப சிரமமா நினைக்கிறதுனால இப்போ வந்து மாற்று மா அதுக்கு மாற்றா எல்பிஜி கேஸ் தான் எல்லா வீட்டுலேயுமே இருக்குது அதனால் தான் எல்லோருக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதை விட அதிகமாக வர்றது சீக்காவே இருக்குது எல்லோருமே சிக்கா இருக்காங்க அதுக்கு அதுதான் காரணம் அதனால் என்ன பண்ணும் முன்னாடி உள்ளதை நம்ம பயன்படுத்தணும் விறகடுப்பே பயன்படுத்துனா நம்மளோடய உடலும் உள்ளமும் எப்போயுமே நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும்